எங்கள் கலாச்சார எங்கள் கலாச்சாரத்தில் முக்கியமான தொழில் என்னென்னால் விவசாயம்தான் அந்த விவசாயம் விவசாயம் வந்து அப்பைலேருந்தே பெருசாக இருக்கிறது பழங் பழைய காலத்தில் இருந்தே அந்த தொழிலெல்லாம் முக்கியமாக முதன்மையாகவும் இருக்கிறது அந்த தொழில் வந்து அந்த தொழில்லேருந்தே இப்போ நிறையா மக்கள் வெளியேறினாங் வெளியேறுகிறாங்க இதில் ரீசன் என்னென்னால் அதில் வந்து க முதலீடு அதிகமாக போடுற மாதிரியும் இருக்குது சா இது மழை மழை நல்லா பொழிஞ்சிடுச்சுன்னால் பிரச்சின இல்லை மழையோ தண்ணியோ எதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுனாலேயே நிறையா பேர் அதை விட்டு விலகிட்டாங்க வெளி ஊருக்கும் இதே இந்த விவசாயத்தை பார்த்து நம்ம நஷ்டப்பட்றத விட வெளிநாட்டு வெளி இடத்துக்கு போய் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கூட இப்போ நிறையா மாறிவிட்டாங்க இது மக்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு இது ஒரு நெல் எடுத்துக்கிட்டோன்னால் ஏன் இப்படி அது இப்படி இருக்குன்னால் ஒரு நெல் எடுத்துக்கிட்டோன்னால் நெல் எடுத்துக்கிறதுக்கு குறைஞ்ச பட்சம் நெல் வந்து ஒ இதாக நெல்லை மா ஒரு அது வந்து ஒரு தானியம் வந்து நெல்லாக மாறுகிறதுக்கே நூற்றி ஐம்பது நாள் ஆகும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் ஆகுதுன்னால் அந்த நூற்றி ஐம்பது நாளும் தண்ணி வைச்சாகணும் அந்த தண்ணி வைக்கிறதுக்கு அந்த நூற்றி ஐம்பது நாளும் தண்ணி வைக்க முடியாட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறதுக்கூட தண்ணி வேணும் தண்ணி வேணுன்னால் கெரண்ட்டு அந்த இதுக்கும் கெரண்ட்டு அதுக்குன்னு ஃப்ரீனு கொடுத்தாலும் அந்த சர்வீஸ் இழுக்கிறத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை போட வேண்டியதாக இருக்கிறனால நிறையா பேர் இன்ஜீன் வெச்சு இப்படி ஓட்டுறனாலையும் அது கட்டுப்பிடி ஆகாதனாலேயே நிறையா பேர் வந்து நெல்லை தவிர்த்துவிட்டாங்க இன்னொன்று வந்து நெல் வந்து போடுகிறதுக்கு இதே வட்டிக்கு வாங்கி அது வாங்கி இது வாங்கி பண்ணிவிட்டு இருந்தாலும் ஆனால் நெல் இவ்வளோ இது முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு திருப்பி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயங்கிறனால நிறையா பேர் விவசாயத்தை பார்த்தாலே இப்போ பயங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு சிலப் பேர் சொல்லுவாங்க விவசாயம் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அந்த விவசாயத்தில் உள்ள கஷ்டத்த இங்கே யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல வந்து கரும்பே எடுத்துக்கிட்டாலும் கரும்புக்கு ஒரு கு பணம் இதுன்னு கொடுத்தாக்கூட அது சரியான பணமாக வந்துடுமா அப்படிங்கிறது பணம் எல்லாத்தையும் கொடுத்து புதிய முதலீடு பண்ணிணாலுமே திருப்பி அந்த ரிட்டன் நம்மளால அடைச்சிற முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி நிறையா இருக்குது வ இது நெல் வந்து எடுத்துக்கிட்டோன்னால் நெல் வந்து உரம் போடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டே பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இது களைக்கொல்லி எடுக்கணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தால் மட்டும் தான் நெல்லை வந்து நல்ல ஒரு இதுக்கு கொண்டுட்டு போக முடியும் இது அதை வ இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நெல்லை வந்து பூச்சி எல்லாம் அரிக்கும் அதை வந்து இது மேனேஜ் பண்ணுறதுக்கு எலி அடிக்கும் எலி அடிக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அடிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக மிஷின் வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுனால அதுவே இருக்கும் சிலப் பேர் வந்து அந்த காலத்தில் வந்து நாற்று நட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ நாற்று நடுறத்துக்கு யாரும் வர்றதுக்கூட கிடையாது இதுக்கு மிஷின் போட்டிருங்கனா மிஷினுக்கு ஒரு வாடகை அது இதுன்னு போகிறதுனாலயே யாருக்கும் இது கட்டுப்படியாக முடியாதுங்கிறது வந்து நெல் பெ போடுறதே பெரிய விஷயமா இருக்குது இதனாலேயே விவசாயம் முக்கால்வாசி அழியிற மாதிரி தான் இருக்குது உடு ஏதோ ஓரளவு பண்ணிகிட்டு இருந்தாலும் முடியாத பட்சத்துக்கு கஷ்டமா தான் இருக்குது இது அப்புறம் வந்து இது பருத்தி எடுத்து இப்போ நெல் நெ பருத்தி எடுத்துக்கிட்டோன்னால் பருத்தி வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஓ தா ஸ்டார்ட்டிங்லேருந்து தண்ணி வைச்சா மட்டும் தான் பருத்தி ஒரு நல்ல பலனை தரும் பருத்தி வந்து நல்ல ஒரு விலைக்கு போனாலும் அது ஏற்றுமதி பண்ணுறது அது இதுன்னு அது ஒரு தனி செலவாக போய்விடும் இப்போ நெல்லையே எடுத்துக்கிட்டோன்னால் நெல்லை வந்து அதை அறுவடை பண்ணி எடுக்கிறதக்காட்டியும் அந்த விவசாயி படாதபாடு பட்டு ஆகணும் அந்த நெ நெல்லை எடுக்கிறப்ப அதை வந்து மில்லுக்கு அனுப்புகிறதுக்காட்டியும் அதை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அது இதுன்னு ஏ அதுக்கும் ஏகப்பட்ட செலவாகும் அதை எடுக்கிறத்துக்கு அவங்கள்கிட்ட போய் நிற்கணும் அது நிற்கிறதும் இல்லாமல் அவர்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணி ஆகணும் அதுக்கு அப்புறம் பருத்தி எடுத்தோன்னால் பருத்தியையும் அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு நாள் இந்த ரேட்டு போகும் சிலப் பேர் வச்சுருக் மெதுவாக போடணும் மெதுவாக பண்ணணும் விட்டால்கூட ரேட்டு சல்லுன்னு இறங்கிடுச்சின்னா விவசாயி ஒன்றும் பண்ண முடியாது அது வேறு ஒரு பிரச்சின இருக்குது சரின்னு காய்கறி இந்த சைடுனு போனால்கூட கீரைலாம் ஒரு குறிப்பிட்ட கீரை இதெல்லாம் போட்டால்கூட ஒரு ரெண்டு ஒரு வாரத்துலேயே கீரை விலையே கீரையெல்லாம் உடனே அறுவடை பண்ணி அதாவது எடுத்துடணும் அதுக்கு முன்னே எடுத்தால் போ போனால்கூட ஃபுல்லாக வீணாக போய்விடும் எல்லாத்துக்குமே தண்ணி மெயின் ரீசனுங்கிறதுனால் மழையும் இப்போ சரி கிடையாது மழையும் இந்த ஊர் சைட்னால் அதிகமாக மழையும் வராது மழை வந்துடுச்சு மழை அடித்து நல்லா இதாக பொழிஞ்சுச்சுன்னா விவசாயம் எதுவுமே கவலை இல்லாமல் இருந்திருக்கும் மழை வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறனால யாருமே பயிர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க தண்ணி பயிர் தண்ணி கம்மியாக வைக்கிறதும் ஒரு இது இருந்தாலும் அரியலூர் சைடு இதெல்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் பயிர் பண்ண முடியும் சில சில இது இங்கே தஞ்சாவூர் சைடெல்லாம் தண்ணி நல்லா இருந்தால் மட்டும் தான் ஒரு நெல்லை நல்லா கொண்டுகிட்டு வர முடியும் அதை பருத்தி எல்லாமே இங்கே போடுவாங்க ஆனாலும் தண்ணி மெயினுங்கிறதுனலேயே இங்கே எதுவும் பண்ணுறதில்ல கெரண்ட்டு இன்னொன்று இது சில இதில் வந்து கெரண்ட்டே நீங்கள் எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாலுமே பணம் கட்டணும் சர்வீஸு இழுக்கணும் அதே ஒரு சைடு நிலத்த பொறுத்து ஒரு இடத்த சில இடத்துல மாற்றுவாங்க இங்கே இந்த ரேட்டுக்கு இருந்தால் மட்டும் தான் உனக்கு இந்த ரேட்டில் வரும் அப்படி இப்படின்னு நிறையா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனாலையே விவசாயங்கனாலே இப்போ பயங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இதனாலயே நம்ம இதுக்கு இன்னும் இப்படி பட்டு நம்ம இது பண்ணி வட்டி வாங்கி அது இதுன்னு எஃபோட் போட்டு வந்தாலுமே திருப்பி அந்த முதலீடு கையில் போட்டு வா இது முதலீடு போட் போட்ட முதலீடாச்சும் பார்க்குறதுக்கு உடனே வரணும்ங்கிறதுக்காகவேயாச்சும் ஒழைக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வர்ற தொழிலாகவே விவசாயம் பார்க்குறாங்க விவசாயம்னு எடு விவசாயத்தில் வந்து காய்கறி இதெல்லாம் போட்டோன்னால் காய்கறி இதெல்லாம் க மருந்து போடுறதே அவ்வளோ ஆகும் மருந்து போட்டு அதை தண்ணியை இது பண்ணி அதை க்ளீயர் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிவிடும் அதெலாம் இது பண்ணுறதுக்கே இது தண்ணி போட்டுவிட்டு திருப்பி அந்த அறுவடை பண்ணிட்டு திருப்பி உடனே போடக்கூடாது கொஞ்ச நாள் கழிச்சி போடணும் அப்போ அந்த இது முதலீடு வர்றது அந்த போட்ட முதலீட எடுக்கிறத்துக்கே அவ்வளோ நாள் இருக்கிறப்ப நம்ம எப்படி அடுத்தப்படியாக பணத்தை போடுறதுக்கே பயம் இருக்கும் இப்போ நெல்லெலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா மழை வந்துச்சுன்னால் ஃபுல்லாக அடித்த மாதிரி ஆகிடும் ஆடி மாதம் பண்ண இது ஆடி மாதம் ஆவணி மாதம் அறுவடை இது விதை போட்டோன்னால் தை மாதம் அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை வந்துச்சுன்னால் ஃபுல்லாக காலி ஆகிடும் எல்லாமே அப்போது வந்து எல்லாமே மழை இதை பொறுத்தே இருக்கிறதுனால மழை எப்பெப்போ வரணுங்கிறதே ஒரு இதாக இருக்குது மழை நல்லா பெஞ்சி வந்துருச்சுன்னா நெல் எல்லா விவசாயமும் எப்பயுமே காக்கப்பட்டிருக்கும் காக்கப்படும் அதே மழை வந்து ஆத் தண்ணி வரதாக இருக்கட்டும் ஆற்றுல தண்ணி வந்தால் தான் சில இதெல்லாம் இது விவசாயம் பண்ணுற மாதிரினா சுச்சுவேஷன் இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுனால எதுன்னு ஒரு குறிப்பிட் இது தான் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இருக்கிறனாலையே நம்ம விவசாயத்தை நினைச்சாவே இப்போ இதெல்லாம் பயப்பட்றாங்க ஆனால் நம்ம கர இது விவசாயம் தான் முக்கியமானது விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் வருமாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறனால அந்த ஒரு இது பெரிய தல இதாக இருக்குது காய்கறி இப்போ தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால்கூட அதில் அதில் வந்து போட் இப்போ ஒன்று பண்ணிவிட்டோன்னா சரின்னு இது பண்ண முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால்கூட காய்கறி எடுத்தோன்னால் ஸ்டார்ட்டிங்லேருந்து காய்கறி விதை போட்டு அதை ஒவ்வொன்றுத்தையும் களை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணணும் தண்ணி ஊற்றுற தண்ணின்னு வந்துருச்சுன்னால் இன்ஜீனை வச்சு அடித்தாலுமே ஒரு ல ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு இது ஆகுதுங்கிறதுனாலேயே இன்ஜீனை வைச்சும் அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகுது சரி வாழைக்கன்னு இப்படி போட்டாலும் வாழைக்கன்னுக்கும் தண்ணி அதிகப்பட்சம் வேணும் எது இருந்தாலுமே தண்ணிங்க மெயினுங்கிறதுனாலேயே நிறையா பேர் இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க மெயினு நெல் இதெல்லாமே எலி அடிக்கும் இது கீரை இதெல்லாம் போட்டால் எலி அடிக்கும் கொசு எல்லாமே இது பண்ணும் பூச்சிகள் நிறையா பண்ணுறதுனாலயே இப்போ எல்லாம் அந்த அது மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணணுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துவிட்டாங்க இதனாலையே நிறையா பேர் இங்கே இருந்து நம்ம பல வருஷங்கள் கஷ்டப்படுறத விட நம்ம வெளியில் போய் இன்னும் நல்லா ஒரு இதுக்கு போகலாம் வேலைக்கு போனால்கூட இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளில வர்லாம் வட்டி அது இதுன்னு நகை இருக்கிற கடன் எல்லாத்தையும் வச்சுட்டாக்கூட எதுவும் கையில் நிற்க மாட்டிதுங்கிற ரீசனுக்காகவே நிறையா பேர் வெளிநா வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு இல்லை வெளி ஊருக்கு இப்படி சென்னப்படுறாங்க செய் சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் வந்து இது க பருத்தி இதெல்லாம் வந்து இப்போது லாபம் கிடைக்கும் சிலப் பேருக்கு ராசி இருந்தால் மட்டும் தான் லாபம் இருக்கும்